இதில் பார்த்திங்கனா நிறையா பசங்க வந்து விளையாட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் அதற்கான வாய்புக்கள் மிகவும் கம்மியாக தான் அங்கே இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு பொங்கல் விளையாட்டு விழா அதை மாதிரி திருவிழா அந்த மாதிரி சமயங்களில் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கபடி கிரிக்கெட்டு இந்த மாதிரி சில விளையாட்டுக்கள் நடத்துவாங்க இது தவிர வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் ஒரு சில நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் நடத்துவாங்க அதில் எல்லாம் வந்து நாங்கள் பசங்க எல்லாம் போய் கலந்துக்குவோம் நிறையா விளையாடுவோம் அந்த மாதிரி பார்த்திங்கனா நிறையா கிரிக்கெட்டு டென்னி கிரிக்கெட்டு வாலிப்பாலு கபடி போன்ற விளையாட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்புறம் தனி நபரில் வந்து ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அதிகமாக அங்கே நடத்துவாங்க இந்த மாதிரி இருக்குறதுல போய் நிறையா கலந்துக்கிட்டு ப விளையாண்ட்டு வருவோம் அப்புறம் பார்த்திங்கனா எங்கள் சைடு வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கள் வந்து வழுக்கு மரம் ஏறுறது கபடி கிரிக்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகளவில் நடைபெறும் இதில் அதிகளவில் பசங்க வந்து கலந்துக்கிட்டு விளையாடுவாங்க ரொம்ப ப இதாகவும் இருக்கும் ஒரு சமூக ஒற்றுமையாக விழாக்கள் நடத்தப்படும்